சமையலறையிலேயும் கலிவறையிலேயும் எலிகள் கரப்பான்பூச்சிகள் அப்படிங்கிறது வரது வந்து ஒரு சாதாரணம் தான் அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வ என்ன என்னென்ன பண்ணால் அது வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா க சுத்தமான சாப் சாப்பாடெல்லாம் சிதறாம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது ச சிதறாமல் அப்படி வச்சிட்டாக்கா நமக்கு வந்து கரப்பான் பூச்சியெலாம் அதிகமாக வராது இன்னோன்னு பார்த்தாக்கா நம்ம வந்து சிங்க்ல வந்து பொதுவாக வந்து சமையலறையில் வரதுக்கு காரணமே இதுதான் சிங்க்ல வந்து பாத்திரத்தை போட்டுட்டு உடனே விளக்காம நாலஞ்சு நாள் போய்ட்டு அதை அதை வந்துட்டு விளக்காம அப்படியே போட்டு வச்சிருக்கறதனால அதில் நிறைய கிருமிகள் தங்கி அந்த கிருமியெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து கரப்பான்பூச்சி வந்து அது குட்டி போட்டு அங்கேயே வந்துட்டு வாழுது அது அந்த மாதிரி பூச்சி வரதனால கரப்பான்பூச்சி வரதனால நம்ம வீட்டில உள்ளவங்க எல்லாருக்குமே பாதிப்புதான் குழந்தைகள் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்குமே அது வந்து பாதிப்பாக தான் இருக்குது அந்த பூச்சி கரப்பான்பூச்சி வந்து கடிச்சாக்கா அது நம்ம நா நம்மளுக்கு நிறைய எஃபெக்ட்டு உண்டாகுது நிறைய நோய்கள்லாம் ஏற்படுது அந்தமாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நம்மளே தான் சுத்தமா வச்சிக்கணும் கலி ச சமையலறையெலாம் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் நல்லா சுத்தமாக ஒரு டப்பாவில போட்டு வச்சி மூடி அதை வந்து தேவைப்படும்மோது எடுத்துட்டு திரும்பி அதே இடத்துல வச்சு கரப்பான்பூச்செல்லாம் வராமல் இதுவும் வந்துட்டு கீழே தரையில் எதுவும் சிதறாம இருந்தாலே கரப்பான்பூச்சிலாம் வராது பாக்கெட்டை கட் பண்ணிட்டு அப்படியே போடுறது திங்க்ஸை வந்து பாதி எடுத்து பாதி போட்டுட்டு பாதி கீழே போடுகிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுனாலதான் அதை சாப்பிட்றத்துக்காக அதுக்கும் அதுக்கு உணவு தேடிகிட்டு அது வரது வந்து நமக்கு டிஸ்டப்பாக இருக்கிறதுனால அதெல்லாம் வரா வராமல் இருக்கணும் அதுக்காக அந்த உணவுப்பொருள்லாம் நீங்கள் வந்து சிந்தாமல் இருந்தாக்கா அந்த கரப்பான்பூச்சி வராது எலி வரதுக்கு காரணம் அந்த தானியங்கள் நெல் உளுந்து பயிறு அந்த மாதிரி வச்சிருக்கறது வந்து அந்த எலியெல்லாம் வருது அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு நெல்லு ப பயிறு உளுந்து அதெல்லாம் வந்து மரப்பத்தாயம் சாதாரண பத்தாயத்துல இல்லாமல் மர பத்தாயத்தில் நீங்கள் வச்சிங்கன்னால் எலியை வந்து எலியால் வந்து சீக்கிரமாக மரத்தை சாப்பிட முடியாது அதனால மரப்பத்தாயத்தில் வச்சிக்கிறது நமக்கு ஒன்று பாதுகாப்பாக இருக்கும் ப்ளாஸ்டிக் டப்பாவில வந்து எல்லா தானியமும் எல்லா திங்ஸையும் கொட்டி வச்சிருந்தாக்கா நம்ம காசு கொடுத்து வாங்கின அந்த திங்ஸும் வீணாகப் போய்டும் அப்புறம் அதில் உள்ள தானியங்கள் நெல் பயிறு உளுந்து அதெல்லாம் நமக்கு வீணாக போய்டும் அதனால நம்ம மரப்பத்தாயத்தில் போட்டு வச்சிருக்கறது சேஃப்ட்டியான ஒன்றாவும் அப்புறம் வந்து கழிவறைல வரத்துக்கு காரணம் சுத்தம் சுத்தமே இல்லாமல் அசுத்தமாக வச்சிருக்கறதனால தான் இப்போ வந்துட்டு சுத்தமாக அந்த ஹார்பிக் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு வச்சாக்கா நமக்கு வந்து எலி கரப்பான்பூச்சி கரப்பான்பூச்சி வரத்துக்கு காரணம் மெயின் காரணமே அசுத்தமாக உள்ளதுதான் நம்ம நம்மளே நம்மளை சுற்றி உள்ள இடத்தெல்லாம் நம்மதான் சுத்தமாக வச்சிக்கணும் மெயினா வந்து கழிவறையில தான் நமக்கு அதிகமான நோய்லாம் உண்டாகும் அந்த மாதிரி நோய்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எலிகள் வராமல் பாத்துக்கணும் கரப்பான்பூச்சி வராமல் பார்த்துக்குணும் கரப்பான்பூச்சி வந்து ரெஸ்ட்ரூம்ல போய்ட்டு அதுவும் அந்த நோய்யெல்லாம் அது மேலே விட்டுட்டு அது வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னால் நமக்கு எவ்வளோ நோய் உண்டாகும் அது வந்து சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் எவ்வளோ நோய் உண்டாகுன்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி அச்சுறுத்தல்லாம் வராமல் நம்ம வந்து தவிர்க்க வேணும்